வணக்கம் மேடம் நீங்கள் மாட்டு டாக்ட்ரா எங்கள் மாடு சினையா இருக்குது பார்த்துக்கோங்க ஊசி போடணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க மறுபடி இந்த இங்கே ஆடு முடிலாம் உதிர்ந்து போகுது கோழி சீக்கு மாதிரி இருக்குது அதுக்கும் மாத்திரை மருந்து வேணும் எப்போ உங்களை பார்க்கலாம் எங்க வீடு வந்து தெருவில் இருக்கு நாலு ஆடு ஒரு அஞ்சு கோழி இருக்கு ஆமாம் இது சீக்குனாலே ஒரு மாதிரி வெட்டி வெட்டி இழுத்து ரெண்டும் செத்து போச்சு மூணு தான் கிடக்கு ஆ சரி நாளைக்கி காலையில வாங்க சரி மறுபடி இந்த இது இங்கே ரெண்டு வாத்து கிடக்கு அதுக்கும் ஒருமாதிரி தான் இருக்குது இந்த வாயெல்லாம் புண்ணாக இருக்கு அது பார்க்க வர முடியுமா சரி பரவாயில்ல அப்போ நாளைக்கி காலையில வருவீங்களா

இப்போ வருவீங்களா நாளைக்கி காலையில வருவீங்களா வண்டி அனுப்பணுமா காரில் வருவீங்களா கார் காரு காரு அனுப்பணுமா ஆ சரி சரி ஓகே நன்றி